அதாவது குருணை கஞ்சி வந்து உடம்புக்கு வந்து நல்லது அந்த காலத்து சமையல் வந்து அப்படிதான் இந்த குருணை கஞ்சினால் எப்படின்னா நம்ம அரிசி களைஞ்சி போடுறோம்ல அதமாதிரி குருணாய களைஞ்சி போடணும் நல்லா வேகவிட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு சின்ன கோப்பையில் ஊற்றி வச்சு கொஞ்சம் மோர் ஊற்றி அதை வந்து அதுக்கு ஒரு ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் துவையலோ மறுபடி கானா துவையலோ வச்சு சாப்பிட்லாம் அது எப்படின்னா கொஞ்சோம் கானா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வத்தல் கொஞ்சோம் வெள்ளப் புண்டு கொஞ்சோம் பொடி வெங்காயம் கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துக்கறதுனா சேர்த்துக்கலாம் அவ்வலத்தையும் வெறும் கொஞ்சண்டு எண்ணெய் சட்டியில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும் வறுத்துவிட்டு அந்தன்னைக்கு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிக்கணும் ஆற வச்சு அந்தன்னைக்கு அது தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம் மறுபடி கம்பங்கூழ் கம்பங்கூழ் வந்து எப்படி காய்ச்சணுன்னா இப்போ மாவை கரைச்சி வச்சுக்கணும் பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சிக்கிட்டு தர தரன்னு வெந்நீர் கொதிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் போல நல்லா உள்ள ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வந்து பசை மாதிரி வரும் இறக்கி ஆற வச்சிட்டு அதுக்கு நம்ம துவையல் அரைக்கலாம் தேங்காய் புளி வத்தல் வெள்ளப்புண்டு இதெல்லாம் நல்ல வறுக்கலாம் அதுவும் செய்யலாம் வறுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிக்கலாம் அது நல்லாயிருக்கும் சாப்பாடு மோர் ஊற்றி சாப்பிட்லாம் குருணை கஞ்சிக்கு வந்து மோர் நல்லது தயிர் சாப்பாடும் நல்லது தான் தயிர் சாப்பாடுன்னா சோறு பொங்கி வடிச்சு வச்சிக்கிட்டு கொஞ்சோம் எண்ணெய் ஊத்திகிட்டு கொஞ்சோம் கடுகு வத்தல் போட்டு அதில் தயிரை அதை இறக்கி வச்சிகிட்டு தயிர் ஊத்திடணும் ஊற்றி ஆற வச்சு அதில் சோறு போட்டு கிண்டி அது தயிர் சோறு இப்போ அந்த காலத்து சாப்பாடுன்னா இதுதான் கொலக்கட்டை நல்லா இது கொலக்கட்டை வந்து எப்படின்னா பச்சரிசி மாவு வந்து ஊற வச்சு அரைப்பாங்க அரைச்சு எடுத்து வச்சிகிட்டு அது பிடிச்சு அதை வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு தப்பிக்கணும் லேசாக தப்பிக்கிட்டு அதில் கொஞ்ம் தேங்காய் சீனி வச்சு இப்போ அப்படி பிடிக்கணும் கையில வச்சு பிடிச்சு பிடிச்சு அதை வந்து அவிச்சு சாப்பிட்லாம் அது நல்லது பிள்ளைங்களுக்கு இன்னும் நாங்கள் இன்னைவரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் அந்த காலத்து சாப்பாடும் சரி இந்த காலத்து சாப்பாடும் சரி கொலக்கட்டைனான்னா மெயினாக அதுதான் நல்லா இருக்கும் அது பேர் பிடி கொலக்கட்டைம்பாங்க